ஒரு போன் வாங்கினேன் சார்ஜி நிக்கல போனு யூஸ் பண்ணவும் முடியல அடிக்கடிக்கு ஆஃப் ஆகுது வாங்கி யூஸே பண்ண முடியல நான் போனு வந்து டியூவில் தான் வாங்கினேன் இன்னும் டியூவு கூட முடியல அந்த மொபைல் வாங்கி பேண்ட்டு பேக்கெட்டில் வெச்சிருந்தேன் பேண்ட்டு பேக்கெட்டில் வெச்சுருக்கும்போது பஸ்ஸில் போகும்போது பிட்பேக்கெட் அடிஷ்ட்டானுங்க அது டியூவ் கூட இன்னும் முடியல அது இஎம்ஐயும் இன்னும் கட்டல இஎம்ஐ கட்டாததுனால கட்டவும் முடியல அதில் போன் போய்டுச்சு ஏன்னா போனு சரியாகவே வந்து ஒர்க்கே ஆகல வாங்கி கொஞ்சம் நாள் தான் ஆச்சு சரியாகவே வரல எனக்கு மொபைலு மொபைல் வந்து எம்ஐ மொபைல் இது சரியாகவே யூஸ் ஆக வரல எனக்கு